ஒரு சில டைமிங்கில் வந்து அந்த இமேஜஸெல்லாம் வந்து கிளியராவே இருக்காது அது ரொம்ப வந்து கச கசனு வந்து ஸ்க்ரிபிளாகி பிளர்ரடிக்கும் அந்த மாதிரி இமேஜஸை வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு கரெக்டா வரைஞ்சா ஆனாலும் வந்து அதை அந்த இமேஜ் மாதிரி இல்லை என்னை மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்டின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை வந்து அதுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்து அதையெல்லாம் வந்து கரெட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் அவங்க சொன்னதினால வந்து இத கரக்ட் பண்ணுறதுக்காக வந்து அது வந்து ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து க்ளியர் பண்ணி வேற ஆப்ஸ் மூலியமாக க்ளியர் பண்ணி அதை கரெட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் அவங்க சொன்னதினாலதான் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைச்சி நான் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி அதை கரெட் பண்ணி கரெக்டான இதில் கொடுத்துருக்கேன்